சார் வணக்கம் சார் கார் புக்கிங் ஆஃபீஸுங்களா எங்கள் ஃபேமியில் ஒரு டூரு டூர் போகிற எங்கள் ஃபேமிலி ஃபேமிலியோடு டூரு பாண்டிச்சேரி சென்னை திருப்பதி ஆந்திரா கர்நாடகா ஒக்கேனக்கல் இந்த மாதிரி டூரு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்குறோம் உங்கள் கம்பெனியில் வண்டி நல்லாருக்குதுன்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் அங்கேயே புக் பண்ணுங்க நல்ல வண்டியை அனுப்புவாங்க ஏசி வண்டி இருக்குது எல்லா வண்டியும் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வண்டி இப்போ கார் புக்கிங் பண்ணலாம்னு இருக்கிறோமுண்ணா தொடர்ச்சி எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல டிரைவராக முன்கூட்டியே நல்ல டிரைவராக எங்களுக்கு அனுப்புங்க டிரைவர் வந்து நல்ல டிரைவராக இருக்கணும் எங்களை நல்லா கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி எங்களை அனுசரிச்சு வண்டியை ஓட்டுகிற மாதிரி இருக்கணும்ண்ணா நாலு பேர் டூர் கிளம்புலான்னு இருக்குறாங்க மறுபடியும் ரெண்டாவது ரெண்டு இன்னொரு வண்டி புக் பண்ணுவாங்க அவிங்களுக்கும் நீங்க நல்ல டிரைவராக அனுப்புங்க பாண்டிச்சேரி அவிங்க போகிறது வந்து பாண்டிச்சேரி போகிறாங்க அங்கேருந்து திருப்பதி திருச்செந்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாதிரி அவிங்க அந்த லைன் போகிறாங்க நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே சென்னை பா பாண்டிச்சேரி திருப்பதி கர்நாடகா ஒக்கேனக்கல் இந்த மாதிரி நாங்கள் டூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குறோம் எவ்வளவு வா வாடகை இருந்தாலும் நீங்கள் பில்லை உடனடியாக நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களுக்கு நல்ல வண்டி நல்ல டிரைவர் நல்ல ஏசி வண்டி இருந்தாலும் பரவாயில்லைங்க காசு பற்றி நீங்கள் கவலைப்படவேண்டியதில்லை அதை நாங்கள் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செலுத்திடுறோம் உடனடியாக எங்களுக்கு நல்ல வண்டி நல்ல டிரைவர் அனுப்புங்க அதே மாதிரி எங்கள் நண்பர்களும் புக் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அவிங்களுக்கும் நீங்கள் ஏசி வண்டி கேட்டாலும் கொடுங்க சாதா வண்டி இருந்தாலும் அவிங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வண்டியை கொடுத்தீங்கன்னா அவிங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ண்ணா நாங்கள் எல்லாரும் கிளம்பலான்ட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உடனே நல்ல வண்டி ஏற்பாடு பண்ணிக்குடுங்க